நமக்கு வந்து சாப்பாடு வந்து எப்படின்னா நம்ம என்ன தான் செஞ்சாலும் வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட் தான் நம்ம செய்வது வந்து நமக்கே பிடிக்க தான் செய்யும் தெரியுங்களா அதனால் வந்து நம்ம வந்து இதை போட்டால் நமக்கு என்ன செய்கிறதோ அதை போட்டு போட்டு அப்புறம் நம்ம நல்ல குக்காவே மாறிக்கலாம் நாங்கலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தான் வந்து சமையல் வந்து செஞ்சிட்டுருக்கோம் இந்த கடையிலெலாம் வந்து ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா மட்டும்தான் இந்த பாக்கெட்டை வாங்கிறது இல்லைன்னா நாங்கள் அந்த பாக்கெட் வாங்கவே மாட்டோம் இப்போ மீன் பொரிக்கின்ற பொடியாக மீன் பொரிக்கின்ற பொடின்னா பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரா பொடின்னு இங்கே வந்து தூத்துக்குடியில் அது ஒரு பேமஸ் பார்த்துக்கோங்க சாம்பார் பொடி அப்புறம் வந்து மீன் பொடி மீன் பொரிக்கின்றது மீன் கொழம்பு வைக்கின்றது சிக்கன் மட்டன் எல்லா கொழம்புக்குமே வந்து அது நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த பொடி வந்து மத்தபடி நாங்கள் வந்து எப்படின்னா கைலேயே வந்து தயாரிப்போம் பார்த்துக்கோங்க மல்லி வத்தல் மஞ்சள் சீரகம் அப்புறம் வந்து க பெருஞ்சீரகம் நம்ம போட்டு அது வந்து நம்ம இப்போ ஒரு கிலோன்னு வச்சிக்கோங்களேன் நம்ம ஒருக் கிலோ வத்தல் வந்து போடக்கூடாது அப்போ ஒரு கிலோ மல்லின்னால் அரைக் கிலோ வத்த நம்ம போடணும் ஏன்னால் உரப்பு வந்து அதிகமாக இருக்கும் மல்லி இரு இருபத்தஞ்சி இல்லைனா பத் நம்ம கம்மி கம்மியான்னாலும் போட்டுக்கலாம் நம்ம வந்து உரப்புக்கு தக்கன நம்ம டேஸ்ட் சிலப் பேர் வந்து உரப்பு அதிகமாக சாப்பிட நினப்பாங்க சிலப் பேர் வந்து இல்லை கம்மியாக இருக்கட்டும் எனக்கு அப்படிம்பாங்க நம்ம அதுத்தக்கனம் போட்டு இங்கே வந்து மிஷின்ருக்குது பார்த்துக்கோங்க அதில் கொண்டு போய் போட்டா போதும் திரிச்சி தந்துடுவாங்க நம்ம அதை வாங்கி வச்சு நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு ஆறு மாதம் அதை நம்ம உபயோகப்படுத்தலாம் கெட்டே போகாது அது அது மாதிரி நல்ல டப்பாவில் போட்டு அதில் வந்து பார்த்திங்கனா கெட்டு ஒரு பூச்சி எதுவும் வரக்கூடாதுங்றதுக்காண்டி எங்கள் ஊருலெல்லாம் பார்த்திங்கன்னா வத்தல் போடுவாங்க வத்தல் போட்டோம்னா அது ஒன்றுச்செய்யாது கேட்டுப்போகாது அப்படின் சொல்வாங்க அந்த வத்தல் நம்ம வந்து அதில் ஒன்று போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டேப்போகாது மத்தபடி வந்து நம்ம சுவைக்குனா அந்த அஜினமோட்டோ பொடி வந்து கடையில் வந்து அஜினமோட்டோ போடுவாங்க நம்ம வந்து அது போடவே கூடாது அது வந்து உடம்புக்கு கேடு ஆனால் அது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் அது உடம்புக்கு கேடு இது இயற்கை முறையில் நம்ம சாப்பிட்டாலே வந்து அது ஒன்றுமே பண்ணாது நம்ம வந்து சாம்பாராக இருக்கட்டும் ரசம்மாக இருக்கட்டும் என்னென்னாலும் பாருங்க அதில் வந்து நம்ம ரசம்னா மிளகுலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டேம்னா காட்டமாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்குலாம் பார்த்திங்கனா காய்ச்சல் வந்தால் மறுநாள் என்ன செய்தோன்னா ரசம் வச்சு சோறு கொடுப்போம் அப்படி தான் ஏன்னால் அதில் வந்து மிளகு சேர்ந்திருக்கு சீரகம் சேர்ந்திருக்கு அதனால வந்து உடம்புக்கு நல்லது அப்படின் சொல்கிறாங்க அப்போ நம்ம அதையே சாப்பிட்டுக்கலாம் சும்மா வந்து சுவைங்கின்றது வந்து நம்ம செய்கிறதுல தான் இருக்குது கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து கேடு அதிகமான கேடு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது ஃபுட்டாக இருக்கட்டும் எந்த ஃபுட்டுமே பாருங்க கடையில் என்ன செய்வாங்க அவங்க அவசரத்துக்கு பண்ணுவாங்க எல்லாமே இதே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அது வந்து அதிகமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் வந்து ருசியை பார்க்கணுன்னா இப்போ நாங்கலெலாம் பார்த்திங்கனு வச்சிக்கோங்களேன் ஒரு நெய்ச்சோறு பொங்கி சாப்பிடுவோம் அதில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து ஈஸியானது தான் சமைக்கின்றது வந்து ஈஸி குக்கர்க்கு நம்ம குக்கர்லேயே எல்லாமே பண்ணிக்கலாம் குக்கரில் போட்டு நம்ம சாப்பாடு அதில் பார்த்திங்கனா தேங்காய்ப்பால் உடுத்து ஊற்றலாம் அது வந்து நம்ம வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதுக்குத்தான் தேங்காப்பால் தேங்காப்பால் நம்ம அதிகமாக அதில் கொஞ்சம் ஊற்றுனோம் வச்சிக்கோங்களேன் சோறு வந்து மணமாக இருக்கும் மணமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து நாங்கள் வந்து எப்படினா எல்லாமே அதில் வந்து மொத்த மார்க்கெட்டில் போய் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கு போடுறது ஐட்டங்கள்னா பட்டை பிரியாணி இல அதுக்குப்பிறகு வந்து இந்த எப்படி சொல்கிறது அதுக்கு எல்லாம் நிறைய பொருளெலாம் வாங்கி வச்சுருக்கோம் அது நம்ம வந்து அப்போப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அது வந்து மணமும் கொடுக்கும் அதுக்கு அப்புறம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படித்தான் நம்ம போட்டு சாட சும்மா வந்து அதே மாதிரி சிக்கென்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து என்னச்செய்வாங்க எதுவுமே ஒரு மறுநாளுக்கு உள்ளதும் கொடுப்பாங்க மொதல் நாள் உள்ளதும் கொடுப்பாங்க நம்ம வந்து அதை சொல்ல முடியாது இதுக்கு நீங்கள் ச் ஒரு அவ சின்னப்பிள்ளைக்கு சிக்கென்னே கேடு தான் இருந்தாலும் நம்ம சின்னப்பிள்ளைகள் ஆசைப்படுது நம்ம சிக்கென் கொடுக்கலாம் அப்படின் நீங்கள் நினச்சீங்கன்னா வீட்டில் இந்த சிக்கெனை வாங்கி க்ரேவி வச்சு இல்லை பொரிக்கன்னா பொரிய வச்சிக்கொடுங்க அதில் வந்து நம்ம அதிகமாக அது நம்ம வீட்டில் செய்கிறதுனால சுத்தமாகவும் இருக்கும் கேடு இருக்காது நம்ம அதை தான் நல்லா சாப்பிடணும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாரி அந்த மசாலா பொடி வந்து திரித்து வச்சிக்கோங்க அது வந்து இயற்கை முறையில் நம்ம தயாரிக்கின்றது அது வந்து கேடு கிடையாது எல்லாமே வந்து கணக்கு வச்சு தான் நம்ம போடணும் ஏன்னால் இப்போ ஒரு கிலோ மட் மல்லினா அரைக் கிலோ வத்தல் போடணும் நம்ம அதிகமாக போட்டோன்னு வச்சிக்கோங்களேன் காட்டம் அதிகமாக இருக்கும் சிலப் பேர் என்ன சொல்வாங்க இல்லை எனக்கு உரப்பு அதிகமாக வேணும் கா அதிகமாக சாப்பிட்ன்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்னும் கிடையாது அதே மாதிரி மட்டன் கொழம்பு வைக்கோம் நம்ம மட்டன் கொழம்புலேர்ந்து என்ன செய்தோம் அதில் வந்து காசக்கசா போட்டு அரைக்கலாம் அப்புறம் அண்டி பருப்பு போட்டு அரைக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது ஒரு ருசியை கொடுக்குறது அது நம்ம வந்து அஜினோமோட்டா போடுற அவங்க வந்து போடுறது வந்து கடையில் வந்து அஜினோமோட்டா அது போடுறதுனால அதிகமாக சுவை இருக்கும்னு சொல்வாங்க அதுக்கு நீங்க வீட்டில் வந்து பாரம்பரியமான இந்த பெரியவங்களாம் சொல்வாங்கள்ல இதுக்கு இது போட்டால் டேஸ்ட்டு வரும் இதுக்கு இது போட்டால் டேஸ்ட்டு வரும்னு சொல்லி அந்த இது நம்ம போட்டோம்னு வச்சிக்கோங்களேன் உடம்புக்கும் கேடு கிடையாது சாப்பாடும் நல்லா இருக்கும் நல்ல இப்போ ஒரு மட்டன் அப்புறம் சிக்கென் மீன் கொழம்பு மீன் கொழம்புலலாம் வந்து நிறைய செட்டிநாடு மீன் கொழம்பு இருக்குது நிறைய விதமான மீன் கொழம்பு இருக்குது மீன் கொழம்புலாம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு அதில் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம்